இப்போ எனக்கு ரொம்ப ஆசையானது பைக்கில் தென்கோடி முனையான கன்னியாகுமரியில் இருந்து வட கடைசி அதான் எல்லையான வடக்கு எல்லையான ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் பைக்கில் நான் ஒரு லாங் டிரைவ் போகணும் அதுக்குத் தக்கன அமௌண்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு இது எல்லாம் எடுத்துக்கிட்டு லாங் ட்ரைவ் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக போவேன் அதுபோக ஊட்டி ஏரியா ஹில்ஸ் ஹில்ஸ் ஏரியாக்களான ஊட்டி கொடைக்கானல் மூணாறு லடாக்கு இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு போகணும் யுபியில் ஒரு டெம்பிள் இது போய் போகணும் அதுபோக கரிகாலனால் கட்டப்பட்ட கல்லணை இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு எனக்கு பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும் அதுபோக தஞ்சை பெரிய கோவில் இந்த மாதிரி ஒரு ரிச்சு ப்ளேஸுகளுக்கு டூரிஸ்ட் ப்ளேஸுகளுக்கு பைக்கிலேயே போய்ட்டு வரணும் குடும்பத்தோடு போய்ட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும் அது அதுவும் இல்லாமல் அந்த இடங்களுக்கு போகிறதுக்கான அமௌண்ட்டுகள ரெடி பண்ணிவிட்டு ஒரு ராயல் என்ஃபீல்டு என்னோடய பைக்கில் குடும்பத்தோடு கண்டிப்பாக போய்ட்டு வரணும் அவங்களுக்கு ஒரு காரில் போகிறத விட பைக்கில் போகிறது இன்னும் ஒரு இதாக இருக்கும் அது ஒரு ஒரு ஹேப்பினஸு எனக்கு உண்டு பண்ணும் இது மாதிரி நான் கண்டிப்பாக போய் ஆகணும் டூரிஸ்ட் ப்ளேஸான யுபி ஜார்கண்டு அகமதாபாத் இங்கே உள்ள டூரிஸ்ட்டு ப்ளேஸுக்கெல்லாம் போய்ட்டு வரணும் அதாவது தென்கோடி மூலையில கன்னியாகுமரி டு ஜம்மு காஷ்மீர் இது வந்து ஒரு லாங் ட்ரைவாக ஒரே பைக்கில் கண்டிப்பாக போயே ஆகணும் இது வந்து என்னோடய ரொம்ப நாள் கனவு இது நிறைவேற நிறைவேற கண்டிப்பாக நான் பாடுபடுவேன் இதுக்கு வந்து எப்படி ஒரு ஹில்ஸ் ஏரியாக்களுக்கு போறது இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது பழனியில் ஒரு பாம்பன் பாம்பன் பாலம் இதில் எல்லாம் ஒரு தனுஷ்கோடி இதுக்குள்ளேயெல்லாம் ஒரு ட்ரைவ் பண்ணணும் அந்த மாதிரி ஆர்வத்தில் இருக்கேன் பாம்பன் பாலத்தில் எல்லாம் கடலுக்குள்ளயே போகிறது மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நல்லா ட்ரைவ் பண்ணுகிற ஃபீலிங் எனக்கு கிடைக்கணும் அந்த ஆர்வத்தில் இருக்கேன் அதுபோக வேறு எங்கே லடாக்கு யுபி பெங்களூரு மைசூர் இந்த மாதிரி ஏரியாக்களுக்கும் போகிற இதுலேயே அந்த ஏரியாக்களை சுற்றி பார்த்துட்டு ஒவ்வொரு ஏரியாக்குள்ளே அந்த ஏரியாக்கள் டூரிஸ்ட் ப்ளேஸுகளை சுற்றி பார்த்துட்டு போய்ட்டு அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக போகிறது மாதிரி ஒரு பிளான் போட்டு ஒரு கரெக்டான ப்ராப்பரான ஷெடியூல் பண்ணி ஒரு பிளான் போட்டு போகிறது ஆர்வத்தில் இருக்கேன் வேறு எல்லா ஏரியாக்களையும் பைக்லேயே சுற்றிப் பார்க்கணும் கண்டிப்பாக